இந்த பைக் பார்த்திங்கனா பல்சர் ஒன் ஃபிஃப்டி ட்வின் டிஸ்க் இந்த பைக்கு இந்த பைக்கோட அட்வாண்டேஜ் அப்படினு பார்த்திங்கனா இதுவந்து ஒரு ஃபேமிலி வெஹிகல் நீங்கள் பின்னாடி லேடீஸ் கூட கம்ஃபர்ட்டா உக்காந்துக்கலாம் இதில் லேடீஸ் உக்காருற இடத்துக்கும் புட்ரஸ்ட் சேர்த்து போட்டுருக்காங்க இதோட மைலேஜ்னு பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபை டு ஃபிஃப்டி போகும் இதோட செயின்ஸ் பிராக்கெட் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் அப்படிங்கிற பிரச்சனைலாம் வராது இன்னொன்று பார்த்திங்கனா வண்டி வெயிட்டு வந்து ரொம்ப ஹெவிலாம் கிடையாது லைட் வெயிட்டு தான் ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஒரு ட்வென்ட்டி இயர்ஸ் பசங்கள் யாராவது எடுத்தால் கூட ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஹெவி வெயிட்டு அப்படிங்கிற பிரச்சனைலாம் கிடையாது ஒரு நார்மல் யூசேஜ் பைக்தான் ஸீரோ டு சிக்ஸ்ட்டி வந்து எயிட் செகண்ட்ஸில் போகும் இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷல் என்னனு கேட்டிங்கனா பழைய பல்சரில் இருக்கிற மாதிரி இதில் வந்து நார்மல் ஸ்பீடாமீட்டர் கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் இதில் உங்களுக்கும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேட்டர் ப்ளஸ் எவ்வளோ ஸ்பீட் போகுது வேற வந்து எவ்வளோ நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்டிங்கிறதலாம் கூட அதில் தெரியும் இதில் வந்து மொத்தம் எட்டு சென்சார் இருக்கு ஒரு வேலை ஒரு வேலை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் பைக்கு ஸ்கிட்டாகுது அப்படினா கூட உடனே பைக் ஆப் பண்ணிவிடும் த்ராட்டில் பண்ணிகிட்டே நீங்கள் வண்டி இழுத்துகிட்டு போகும் அப்படிங்கற பிரச்சனை எல்லாம் கிடையாது த்ராட்டில் பண்ணிகிட்டே போகும் அப்படிங்கற பிரச்சனையும் கிடையாது அப்புறம் வந்து ரெண்டு சைடும் ட்வின் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன இன்னொரு பெனிஃபிட்னா ட்வின் ஏபிஎஸ் அப்படிங்கபோது உங்களுக்கு பிரேக் பிடிச்சீங்கனா சடன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும் ஸ்கிட் ஆகாமல் ஸ்டாப் ஆகும் ஏபிஎஸ்ஸில் இருக்கிற ஸ்பெஷல்லே அதுதான் ஸ்கிட் ஆகாமல் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கனா இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்னனு பார்த்திங்கனா இப்போ நிறையா பேர் வந்து இந்த வீலிங் அந்தமாதிரிலாம் போட்டுகிட்டு இருக்காங்க வீலிங் போடுவது ஸ்டாப்பி பண்ணுவது அப்படிலாம் செஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த வண்டியில் அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லேயும் பேக்கு சஸ்பென்ஷன்லேயும் ரெண்டு ரெண்டு சென்சார் இருக்கு அந்த சென்சார் வந்து அதிகமாக அழுந்தும்போது வண்டி ஆட்டோமெட்டிக்காக ஆப் ஆகிடும் அதுக்கு மேல் அவங்களால் த்ராட்டில் கொடுக்க முடியாது இந்தமாதிரி நிறையா ஃபெசிலிட்டி இந்த ப்ராடக்ட்டில்